விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை வந்து தயாரிக்கிற விதத்தில் சில கெமிக்கல் பிரச்சினைகள் இருக்குது பட் அது இருந்தாலும் மக்களுக்கு அந்த விளைவு இல்லாதபடி உரங்களை தயாரித்து விவசாய தொழிலுக்கு அல்லது நுகர்வோருக்கு விவசாய கூலி தொழில் செய்வோருக்கு கொடுத்து அதன் மூலயமா மக்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள அமைவதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல விவசாயத்த மேன்மேலும் வளர்றதுக்கு அதேபோல உயிர் உயிர்வாயு ஆலைகளை பயன்படுத்துற மக்களுக்கு எப்டின்னா மக்களோடய தேவைகளுக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்யறதுக்கு விவசாயம் ஒரு முதுகெலும்பாக இருக்குது ஸோ அதுக்கு தேவையான உரங்களை உயிர் உரங்களை வந்து ஃபேக்டரி மூலயமா தயாரிக்கிறது இது மக்களோடய தேவைகளுக்கு வளர்ச்சிக்கும் எங்களோடய ஃபேக்ட்ரிகள் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்றதுக்கான அமைப்புகள் அதிகமாக இருக்குது